நான் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தையல் மிசின் வாங்கினேங்க அந்த மிசின் என்னென்னா ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் காலில் மிதிக்கிற மாதிரி இருந்துச்சு இது வயதாகுறனால முட்டி வலிக்குதுன்ட்டு கொஞ்சம் கரண்ட்டு சப்ளை வர மாதிரி வாங்கினேன் அதில் எனக்கு சரியாக தெரியல நூலும் வேகமாக போகிறதுனால டக்கு டக்குன்னு அறுத்துக்குது அது சரியாவும் எனக்கு போடவும் தெரில ஃபாஸ்ட்டாக மிதிக்கணுன்னா சர்ருனு போயிடுது சீக்கிரம் கட்டாகிருது இல்லைனா துணி நூல் சரியாக நேராக வர மாட்டேனுது மாறி மாறி போகுது அறுத்துக்குது சிக்கு சிக்காக வருது என்னாத்துக்கு தான் அந்த மிசினை வாங்கினோமோ தெரிஞ்ச அந்த பழைய மிசினிலே தைச்சிருந்தா கூட ஆகும் இது கொஞ்சம் சீக்கிரமாகவும் தைக்கிலாம் கால் வலிக்கிறதும் கொஞ்சம் குறையுன்னுட்டு வாங்கினேங்க ஒன்றும் இது எனக்கு சரிப்பட்டு வரல